கிராமப்புற மக்களுக்கு கேம்ஸ் விளையாடுவது எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேக்கிறாங்க இதை வந்து சமூகத்தொடர்புன்னு நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க இதை வந்து நான் எங்கூரில் வந்து கோவில் திருவிழா அப்படி கோவில் திருவிழால்லாம் வெக்கும் போது உறியடி போட்டிலாம் வைப்பாங்க உறியடி போட்டி வந்து இருபது பேர் முப்பது பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதில் யார் பானையை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் போட்டில்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஓட்டப்போட்டி அப்புறம் ஓட்டப்போட்டி தவளைப்போட்டி இந்த எல்லா போட்டியும் வைப்பாங்க அதுலேயும் அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதுக்கப்பறம் வந்து கொக்கோ விளையாடுறது அப்புறம் நொண்டி விளையாடுறது கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்கள் எல்லோரும் சேர்ந்து நொண்டியெல்லாம் விளையாடுவாங்க கொக்கோ விளையாடுவாங்க இதெல்லாம் விளையாடுறத்துக்கு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் எல்லோரும் சேர்ந்துதான் விளையாடுவாங்க அதனால இது வந்து சமூகத்தொடர்புடையது உடைய கேம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம்